எதிர்காலத்தில் எங்கே சார் தமிழ் மொழிய மேம்படுத்தப் போகிறாங்க இப்பயே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்துட்டு தமிழ் மொழிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்டியே அழிஞ்சிக்கிட்டு வருது சாதாரணமாக ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாலே அவங்க வாயில் இங்கிலிஷில் வந்தால் தான் வந்துட்டு பேரண்ட்ஸே சந்தோஷப்பட்றாங்க எந்த ஒரு பேரண்ட்ஸும் வந்துட்டு தன்னோட பிள்ளைங்கள வந்து தமிழ் மீடியம் சேர்த்துவிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றது கிடையாது எல்லோருமே இங்கிலிஷ் மீடியத்தில் என் பிள்ளைங்க படிக்குது அப்படின்னு சொல்கிறதுதான் வந்துட்டு சாதாரண அதாவது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்கிலிஷ் மீடியத்தில் சேத்து விடுறாங்க அப்படி இருக்கும் போது எதிர்காலத்தில் தமிழ் மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும் அப்டிங்கிற அளவுக்கு நம்மளோட மூத்த மொழி அப்டிங்கிறது தமிழ் மொழிதான் ஆனால் வந்து அதையே ஒரு பாதுகாப்பில்லாமல் வந்து எல்லோரும் தமிழ் மொழிய வந்து அழிச்சிட்டு வர்றாங்க அதை வளர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு சிலபேர் நினைச்சா கூட மக்கள் நிறைய பேர் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இங்கிலிஷ் பேசினாதான் வந்துட்டு நம்ம இந்த சமூகத்தில் வந்து ஒரு மரியாதையும் மதிப்பு மரியாதையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஹிந்தியை கூட அலுவலக மொழியா கொண்டுட்டு வந்துட்டாங்க அதனால் தமிழ்மொழிய பற்றி யாருமே நெனைச்சு பார்க்கல அப்படின்னுதான் சொல்லலாம் எதிர்காலத்தில் பெரும்பாலும் இதை வந்து தமிழ்மொழிய வந்து பேசுகிறதே ஒரு தமிழர்கள் தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் வந்துட்டு ஒரு எப்படி கௌரவ கௌரவ குறைச்சலா வந்துட்டு நெனைப்பாங்கன்னு தான் தோணுது இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நான் பார்த்தேன் அதாவது தமிழர்கள் தமிழ் எழுதத் தெரியாத தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு எழுதிருக்கறத படிக்க தெரியலை இதே போல் தான் வந்துட்டு தமிழர்கள் அப்படின்னா வெறும் பேரளவில் மட்டுந்தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு தமிழ் கூட பேசத் தெரியாத அவல நிலை கூட ஏற்படலாம் எதிர்காலத்தில் இதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லித் தரலாம் தமிழ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மொழி நம்மளோட தாய்மொழி கூட தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளோட தாய்மொழி பற்றை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுத்தா மட்டுந்தான் எதிர்காலத்தில் வந்து நம்மளோட தமிழ்மொழிய வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்குறேன் இந்தமாதிரி இல்லாமல் வந்து பிள்ளைங்களுக்கு இங்கிலிஷ் தான் வேணும் இங்கிலிஷ் தான் முக்கியம் நீ தமிழ் வந்து அந்தளவுக்கு எழுத வேண்டாம் படிக்க வேணாம் அப்படின்னு இப்போ சின்ன பிள்ளையிலேர்ந்தே சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷை தான் சரி இங்கிலிஷ் தான் நமக்கு முக்கியம் அதை படித்தா போதும் அது தெரிஞ்சுருந்தா போதும் அப்டிங்கிற மைண்ட்செட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க அந்தமாதிரி இல்லாமல் தமிழ் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் இங்கிலிஷ் ஹிந்தி இதெல்லாம் கற்றுக்கலாம் தான் ஆனால் தமிழ் மொழியையும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து தமிழையும் நல்லா படிக்கணும் நம்மக்கிட்டே தான் இருக்குது நம்ம மொழியை காப்பாத்துறது மொழிப்பற்றோட நம்ம இருந்தால் மட்டுந்தான் நம்மளோட மொழிய பாதுகாக்கலாம் அங்கங்கே வந்துட்டு அதாவது தஞ்சாவூரில் கூட தமிழ் சங்கம் அப்படின்னு அமைத்து தமிழ்மொழிய வந்து வளக்கிறாங்க இந்த கும்பகோணத்தில் கூட குடந்தை தஞ்சாவூரில் கரந்தை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வந்து வளக்கிறாங்க கும்பகோணத்துலேயும் அதேமாரி தமிழ் மொழியை வளக்கிறதுக்காக நிறைய சங்கங்கள் அங்கங்கே குழுக்கள் அமைத்து வந்து அந்த தமிழ் மொழியை வந்து பேணி வளக்கிறாங்க எதிர் காலத்துலேயும் அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியை வந்து வளர்க்கணும் நம்ம வந்து முதல்ல தமிழில் பேசுறத வந்து ஒரு அவமானமாக கருதாமல் தமிழ் மொழி பேசுறதுதான் நமக்கு அதாவது அவங்கவுங்க தாய்மொழியில் பேசுறதுதான் அவங்கவுங்களுக்கும் கௌரவம் அப்படின்னு வந்து நம்ம நெனைச்சாலே போதும் தமிழ் மொழியானது வந்து தானாகவே வளரும் இப்போ பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்தொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தகுந்தமாதிரி தான் இப்போ இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து தமிழ்மொழி மறைஞ்சி வந்துக்கிட்டுருக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் வந்து தமிழ்மொழிய நம்ம வளக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அங்கங்கே சங்கங்கள் அமைத்து தமிழ் சங்கங்கள் அமைத்து வந்து தமிழை வந்து வளர்க்கணும் அப்படி செஞ்சால் மட்டுந்தான் எதிர்காலத்தில் தமிழ்மொழி வந்து மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சி விடும் ஹிந்தி மொழி இதெல்லாம் வந்துட்டு உள்ளார கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்தமாதிரி இல்லாமல் தமிழ்மொழிய பாதுகாக்கணும் தமிழ் புக்ஸு இதெல்லாம் படிக்கலாம் தமிழ் ஸ்டோரிஸ்லாம் குலந்தைங்களுக்கு நிறையா சொல்லலாம் புத்தகங்களை வந்து அதுலேயே நல்ல நல்ல கதைகள்லாம் நிறைய இருக்குது அதை வந்து தமிழை படித்தா மட்டும் போதாது அதை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லவும் கற்றுக்கணும் நம்ம அப்படி சொன்னால் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த தமிழ் மொழி மேலே உள்ள வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய மரபு தமிழர்களோட மரபு மரபு விருந்தோம்பல் அதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்தமாதிரி செய்கிறதுனால வந்து தமிழ்மொழி பாதுகாக்கப்படும் வளர மேம்படுத்தப்படும் அப்படி என்று என்னோட எண்ணம்